காலைல தூங்கி எழுந்திரித்து மொபைல் ஃபோன் பார்ப்பது பலருடைய பழக்கமாக இருக்குது அது எப்படி சொல்கிறது இப்போ இருக்கறவங்க வந்து ஃபோனோடு தான் நைட்டு தூங்குறாங்க காலைல ஃபோனோடு தான் எழுந்துரிக்கறாங்க அவங்க இப்போ இருக்கிற வீட்டில் இப்போ சப்போஸ் இருக்கிறாங்கன்னா யாருக்கிட்டேயும் பேசாமல் அவங்களுக்கு ஃபோன் இருந்தால் போதும் அம்மாட்ட பேசுறதில்ல அப்பாட்ட பேசுறதில்ல தம்பிட்ட பேசுறதில்ல தங்கச்சி அண்ணன் யாருக்கிட்டேயும் வேணாம் எனக்கு யாரும் வேண்டாம் ஃபோன் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க இருக்காங்க முன்னாடிலாம் தூங்கி எழுந்திரிச்சால் நம்மளோடய உள்ளங்கையை பார்க்க சொல்வாங்க நம்மளோடய முகத்தையே கண்ணாடியில் போய் பார்க்க சொல்வாங்க இல்லைன்னா சாமி ஃபோட்டோ கூட பார்க்க சொல்வாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லையே நைட்டு தூங்குறோமா ஃபோன் பார்த்துட்டே தூங்குறாங்க காலையில் ஏழ்ந்திச்சி ஃபோன் பார்த்துட்டே எழுந்துரிக்கிறாங்க அவங்க தூங்கறவங்கள எழுப்புறதுலேருந்து எல்லா வேலைக்குமே ஃபோன் தான் தேவைப்படுது எப்டின்னா இப்போ வந்துவிட்டு நைட்டு லேட்டாக தூங்குறாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அலாரம் வெச்சிட்டு தூங்குவாங்க அப்போ யார் எழுப்புகிறா அவங்கள அந்த ஃபோன் தான் எழுப்புது வேலைக்கு போகிறாங்க லேட்டாச்சு அப்படின்னாலும் கேப் புக் பண்ணுறதுக்கு ஃபோன் தான் ஒருத்தங்க எங்கே இருக்காங்கன்னு கேக்கிறதுக்கு ஃபோன் தான் ஒருத்தங்க சாப்பாடு ஆர்டரு பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோன்லேயே ஆப் வந்துடுச்சி ஒன்னுமில்ல இப்போ ஃபோனில் இப்போ ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இன்ஸ்டா இன்ஸ்டாக்குள்ளே போனால் அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு வாங்க ஆனால் பார்த்தா வெளியில் இப்போ ஒரு ஒரு பத்து மணிக்கு போகிறாங்கன்னா அவங்க வெளியில் இன்ஸ்டா விட்டு வர்றதே பன்னெண்டாகிடும் டூ ஹவர்ஸ் கணக்கு அந்த டூ ஹவர்ஸ் வெறும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தான் இருப்பாங்களே தவிர ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த டைமில் ஏதாவது உருப்படியாக செய்தால் ம்ஹூம் இல்லை அது பார்த்தா போதும் அதில் வர்றது தான் சந்தோஷம் அதில் வர்றது தான் வாழ்க்கையில் ரிலேட்டடாக இருக்குது நம்ம அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பிக்கிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையைப் பற்றி யோசிச்சால் அதெல்லாம் தேவையே இல்லைன்னு தான் நம்மளுக்கு தோணும் இன்ஸ்டா அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாவில் போஸ்ட்டு ஸ்டோரி நோட்ஸ் சாங் இதெல்லாம் டைம் செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் ஏதாவது வேலையை செஞ்சுட்டு போகலாமே இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லா வேலைக்கும் தொட்ட தொண்ணூறு எல்லோத்துக்குமே ஃபோன் ஃபோன் ஃபோன் தான் இப்போ இருக்கிற பேர்சன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ எல்லாமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க எப்படின்னா கேமிங்குனால ஃபோன் பேசுகிறது சேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது சரியா தப்பானே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஃபோன் யூஸ் பண்ணுறத கொறைச்சிக்கிட்டாலே இந்த உலகத்தில் இருக்க பல பேரோடய வியாதி எல்லாமே தீர்ந்திரும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் அமைதியாக உக்காந்து யோசித்தாலே அடுத்து என்ன நடக்குது என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்